நாங்கள் மரம் எங்கள் அண்ணனும் நானும் சேர்ந்து மரங்கள்லாம் நட்டு வச்சோம் கொய்யாமரம் முருங்கைமரம் மாதுளை தென்னை மரம் முருங்கைமரம் நார்த்தங்காய் மரம் எல்லாம் வச்சோம் வச்சு நல்லா காய்ச்சிது காய்களும் நாங்கள் காயெல்லாம் நாங்கள் சாப்பிட சமையலுக்கு எடுத்துக்கிட்டோம் அதுவும் வேறே அடுத்தவங்க கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம் கொடுத்துருவோம் விலைக்கும் விற்போம் அதை அது பிறகு எங்கள் அண்ணன் ஊருக்குப் போனாங்க அவங்களுக்கும் நான் கொடுத்து விட்டேன் மரங்கள்லாம் அங்கே கொண்டு வைங்க அப்படின்னு கொடுத்து விட்டேன் அங்கேயும் அண்ணன் கொண்டு போய் வச்சாங்க வச்சிட்டு நல்லா வளர்ந்துருக்கும்மா நல்லாயிருக்கு அப்படின் சொன்னாங்க அதுக்கப்புறம் நானும் வீட்டு முன்னுக்கு ஒரு இது வச்சேன் அது வந்து வேப்பமரம் வச்சேன் வேப்பமரம் வந்து அது நல்லா வளர்ந்து நல்லா அது நிக்கிது எங்களுக்கு நல்லா காற்று தருது காற்று நைட்டெல்லாம் படுத்தால் நல்லா தூக்கம் வந்துடும் அந்த காத்தில் நல்ல பயனடைஞ்சுருக்கோம் அதில்